அப்போ உள்ளே குழந்தைகள்லாம் அந்த காலத்தில் அம்மாவோடையும் அப்பாவோடய வீட் தெருவில் உள்ள பசங்களோடய ஜாலியாக விளையாண்டு நல்லா விளையாண்டு பொழுதை நேரத்தை வந்து பொ பொ பொழுதுபோக்கா அந்த பொதுபோக் பொழுதுபோக்குக்காக அதை விளாண்டுட்ருந்தாங்க அதனால் எந்த வித நோயும் இல்லை எந் ஒட உடம்புக்கு எதுவும் கேடும் வரை வ வரல ஆரோக்கியமாக இருந்தாங்க நல்லதை சாப்பிட்டாங்க இயற்கையான உணவை வந்து சமைத்து சாப்பிட்டாங்க ஏ க கரெக்டான இரவு நேரத்தில் உறங்கிறது காலையில் எழுந்திரிக்கிறது கரெக்டான நேரத்தில் சாப்பிட்றது அந்த காலத்தில் கிராமத்தில் என்ன சாப்பிட்டாலும் அவங்க அந்த குழந்தைங்களுக்கு செரிச்சிடுது அதனால் ரொம்ப கண்ணு உபாதைகள் இல்லை உடல் வயிற்றுப்போக்கு இல்லை உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக இருந்துச்சு ஆனால் இப்போ உள்ளே குழந்தைங்கள்லாம் அது வெளியே வெளியில் வந்து விளையாட்றதே கிடையாது ஆக்ச்சுவலாக அதனால் அவங்களுக்கு அதனாலேயே அவர்களுக்குலாம் வீட்டில் வீட்டில் இருக்கிறதே ஒரு இது ஒரு நோய் மாரி தான் வீட்டில் வேறே எதுவும் விளையாடாமல் இது இப்போல்லாம் விளையாட வேறே வாய்ப்பே இல்லைன்னாலும் க கையில் கொண்டு வந்து செல்லை கொடுத்துட்றாங்க பேரெண்ட்ஸ் அந்த மொபைல் பார்க்குறதுனால அவர்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வருன்னு அந்த பேரெண்ட்ஸ்ஸுக்கு தெரியறதில்ல பிறகு அவங்க அந்த பொண்ணு அந்த குழந்தைங்க மொபைல் பார்த்து மொபைல் பார்த்து ஒரு கு குறிப்பிட்ட வயசில் கண்ணாடி போடுறதுனால அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க பேரெண்ட்ஸ்ஸு இது ப பசங்களுக்கு மொபைல் கொடுக்காம நம்மள நம்ம நேரத்தை செலவு இப்போ நம்ப மொபைல் செலவு செலவு பண்ணாம நம்ம பசங்களோடய விளாண்டுருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் இந்த காலத்தில் மோஸ்ட்லீ பசங்க பிறந்த குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கே மொபைல் காட்டிதான் சோறு ஊட்டுறாஙக அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பா நிலாவை பார்த்தும் வெளியில் அழைச்சிட்டு போய் விளையாண்டு காட்டியும் நமக்கு சோறு ஊட்டுனாங்க அதனால நமக்கு வந்து எந்த வித ஹெல்த் இஷ்யூஸ்ஸெல்லாம் கிடையாது ஆனால் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு கண் பார்வை போகுது பார்வை குறைபாடு இருக்குது கண்ணே தெரியாமல் போகுது கா ஊனமாகவும் பசங்க பிறக்குறாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனே அப்படி மாறிடுச்சி எல்லாம் மொபைலில் தான் கொண்டு வருது பசங்க வளர்றதே மொபைலில் தான் இருக்குது எல்லாம் கற்றுக்குறதுலேர்ந்து ந நம்மளாம் அந்த காலத்தில் மொபைல்ன்னா என்னன்னே தெரியாது ஆக்ச்சுவலாக நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அதெலாம் இப்போ உள்ள பசங்களுக்கு எல்லாம் தெரியது மொபைலில் போய் கேமு எப்படி விளாட்றது யூடியூப் எப்படி பார்க்கறது ப்ரைம்ஸ் எப்படி பார்க்கறது அந்த அந்த பசங்க நமக்கு சொல்லி தருதுங்க என்ன சொல்கிறது இப்போவே மொபைலை பார்த்துட்டே வெளியில் கூப்பிட்டா வெளியில் விளையாட கூப்பிட்டா கூட வர வர மாட்டுதுங்க பசங்க நம்மள அதுங்கள கம்பல் பண்ணி அழைச்சிட்டு போகிறதா வந்த இருக்குது அப்படி வெளியில் அழைச்சிட்டு போய் ஒரு பார்க்கு அந்தமாதிரிலாம் சுற்றி காட்டுறதுனாலும் அது கொஞ்ச நேரம்தான் விளையாடுங்க அப்போ அதுக்கப்புறம் வந்து மொபைல் தான் பார்க்குறது மொபைலில் கார்ட்டூன் பார்க்குறது இது இப் இப்போ மே ஆஃபிஸ்லாம் அம்மா அப்பா போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க உட்காந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் சீரியல் பார்க்குறாங்கன்னா பசங்க அவ அவ அவ அவர்கள தாண்டி வந்து உட்காந்து அதில் பார்க்குதுங்க அப்புறம் கேம் விளையாடுறது கேம்லே பசங்க அடிக்ட்டாகுதுங்க இதனால பசங்களுக்கு படிப்பும் கொஞ்சம் பாதிக்குது மொபைல் கொஞ்சம் தவிர்த்தால் நல்லா இருக்கும் பசங்களுக்கு அவங்க ம பசங்க மொபைல் தவிர்க்கணுன்னா ஃபஸ்ட்டு அவங்கள அவங்களோட நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நல்லா பேசணும் அவங்களுக்கு சாப்பாடுலாம் அவங்க நம்மளே ஊட்டி விடணும் நம்ம போ நம்ம என்னென்ன செய்கிறோமோ அவங்களும் அவர்களையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லணும் அங்கே ஒரு நல்ல நல்ல விஷயங்களை கற்று தரணும் எப்போப்பாரு மொபைலில் நம்மளும் இருக்கக்கூடாது பசங்களையும் மொபைலில் மொபைலில் வைக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு சமைக்கிறோன்னா சமையலுக்கு கொஞ்சம் பசங்களை ஹெல்ப் பண்ண விடலாம் சாப்பிட்ட ப்ளேட்டை அவர்களே கட் த எடுத்துட்டு போய் கழுவ சொல்லலாம் அவங்களோடய பசங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு நம்ம கொஞ்சம் உட்காந்து ஹெல்ப் பண்ணலாம் டைம்லாம் நேரம் பார்க்காமல்

ஏ இதில் சின்ன சின்ன குழந்த மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்களுக்குலாம் கண்ணாடி போட்டுவிட்றாங்க இப்போவும் எல்கேஜி யூகேஜில் பார்த்தா சின்ன சின்ன பசங்க பசங்க கண்ணாடி போட்டுருக்குங்க இப்போ அந்த காலத்தில் இருக்கிறப்ப அப்படில்லாம் ஒரு கண்ணாடி யாராச்சும் போட்டுருப்பாங்களா இப்போல்லாம் தொடர்ந்து இப்போ எல்கேஜி யூகேஜி க்ளாஸில் பார்த்தாலே பசங்க கண்ணாடி போட்டுருக்குங்க அதெலாம் பார்க்குறப்ப ரொம்ப கஸ்டமாக இருக்கும் அதனால் பேரெண்ட்ஸ் கொஞ்சம் அவங்களோடய டைம் ஒதுக்குங்க இப்போ ஒதுக்கு ஒதுக்குனா தான் அவங்க கொஞ்சம் மொபைல் ஒதுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அவங்கள்ட்ட நல்லா பேசுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் யா ஃப்ரெண்ட்ஸ் யாரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்னென்ன ஷேர் பண்ணுவ சாப்பாட்லாம் ஷேர் பண்ணு நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க நீங்கள் எடுத்து சொல்கிறப்ப தான் அவர்களுக்கும் ஓ இப்போ நம்ம இப்போ நம்ம அம்மா அப்பா நம்மள்கிட்ட எல்லாமே பேசுகிறாங்க நம்ம அவங்களோடய நம்மள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் நல்லா பேசணும் அப்படின்னு அவர்களுக்கும் ஒரு எண்ணம் வரும் மொபைல் மொபைல் யூஸ் பண்ணுங்க மொபைல் யூஸ் பண்ணலன்னு சொல்லலை பசங்களுக்கு மொபைல் காட்டலாம் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஸ்கூல் ப்ராஜெட்டு எதாச்சும் ஸ்பீச் பேசணும் அப்படிங்கிறப்ப மொபைல் கையில் கொடுங்க மற்றபடி பொழுது போக்குற்காக ஒதுக்கணுன்னா அது நீங்கள் தான் டாயா பசங்களோடய போய் வெளியில் விளையாட்ணும் ஒரு நாலு பேரோடய பழகு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பசங்களை அழைச்சிட்டு ப பசங்க ஸ்கூலில் கற்றுக்கறதவிட குழந்தைங்களை ப குழந்தைங்கள் ஸ்கூலில் கற்றுக்கறதவிட வெளியில் போய் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறப்போதான் அவர்களுக்கு வந்து சமுதாயம்ன்னா என்னான்னே தெரியும் இப்பழக்க எப்படி பழகிறது எப்படி பேசுறது மற்றவங்கள்ட்ட எப்படி அவர்கள நம்மள கூப்பிட்றது அழைக்கிறது அதெலாம் அவங்க நம்ம வெளியில் அழைச்சிட்டு போய் நிறைய இடத்துல காட்டினா தான் அவர்களுக்கு தெரிய வரும்